கண்டிப்பாக என்னோடய ஒப்பீனியன் ஸ்கூல் முடித்து டியூஷன் போகிறது அங்கே ஏதாவது ப்ரைவேட் கோச்சிங் க்ளாஸ் போகிறது என்னென்னா நமக்கு தெரியாத விஷயங்கள கற்றுக்கறதுக்கு நம்ம எப்போவுமே ரெடியா இருக்கணும் நமக்கு வராத விஷயங்கள நம்ம வந்து ஹார்ட் ஒர்க் பண்ணி கற்றுக்கறதுக்கும் ரெடியா இருக்கணும் ஒரு சிலர்லாம் வந்து ரொம்ப டிஃபிகல்ட்ஸ் ஃபேஸ் பண்ணுவாங்க ஒரு சில சப்ஜெக்ட்டில் அந்த மாதிரி டைமில் வந்து கொஞ்சம் எக்ஸ்ட்ரா டைம் ஸ்பெண்ட் பண்ணி படிக்கிறதில் தப்பே கிடையாது அதுக்காக நம்ம கரெக்டா அந்த அந்த மணிக்காகவும் நம்ம ஸ்கூலில் கட்டுற மணிக்காகவும் நம்ம நாலேஜுக்காகவும் கொஞ்சம் நம்ம ஹார்ட் ஒர்க் பண்ணுற மாதிரி இருக்கிறதுக்கு கண்டிப்பாக டியூஷன்ஸ் போகிறது ஒரு கரெக்டான ஆப்ஷனா தான் நான் அதை சொல்லுவேன் அட் த சேம் டைம் வந்து அங்கே போய் டைம் வேஸ்ட் பண்ணுறதுக்கு வந்து நம்ம அதை அந்த அந்த அந்த இடத்துல வேற யாராவது படிச்சுட்டு போவாங்க அப்படி நீங்கள் நினச்சிக்கலாம் இன்னொன்று என்னென்னா டியூஷனை பொறுத்த வரைக்கும் கரெக்டான டியூஷன் சென்ட்ரா அது கரெக்டான நமக்கு அங்கே என்ன சொல்லி கொடுக்குறாங்க அப்படிங்கிறது தான் முக்கியம் ஸோ இந்த மாதிரி டியூஷன் சென்ட்ரு ப்ரைவேட்டில் க்ளாஸஸ்லாம் நம்ம போகும் போது அவங்க நமக்கு கரெக்டா இது பண்ணுறாங்களா கரெக்டான பாத்வேல கூட்டிகிட்டு போகிறாங்களா அப்படிங்கிறது பார்த்துட்டு நம்ம படிக்கிறது வந்து கண்டிப்பாக முக்கியம் ஸோ ஒரு சிலருக்கு அது முக்கியமாக தேவைப்பட்லாம் அத்தியாவசியம் அப்படின்னு சொல்லலாம் பட்டு எல்லாத்துக்குமே இந்த டியூஷன்ஸு ப்ரைவேட் க்ளாஸஸ் தேவை இல்லைன்னு என்னோடய என்னோடய தாட்ஸ் அட் த சேம் டைம் இதே எதாவது கவர்மெண்ட் ஜாப் அந்த மாதிரி ட்ரை பண்ணும் போது நம்ம எதாவது ப்ரைவேட் இன்ஸ்டியூஷனில் எதாவது ப்ரைவேட் க்ளாஸஸ்லாம் போய் தான் நம்ம அதை க்ளியர் பண்ணுங்கிற சூழ்நிலைகள் வந்து இப்போ அதிகமாயிடுச்சு